ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க நீங்கள் ஆ சரி ஓகேங்க என்ன மாதிரி காய்கறிகள் வேணும்ங்க சரிங்க சரிங்க நீங்கள் எந்தளவுக்கு பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்க சரி சரிங்க தக்காளி வெலை மட்டும் இப்போ அதிகமாக போய்ட்ருக்குதுங்க மத்தபடிக்கு காய்கறிகள் வெலை எல்லாமே கம்மியாதான்ங்க இருக்குது கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் இருக்குதுங்க நு நூறு கிலோவாது வாங்கணும்ங்க இப்போ ஐநூறு பேருக்கு அப்படினா வந்துவிட்டு நூறு கிலோ ஆகும்ங்க ஆயிரம் பேர்த்துக்கு அப்படினா அதை விட கொஞ்சம் அதிகமான கிலோவில் வாங்க வேண்டியது இருக்கும்ங்க ஆ இருக்குதுங்க ஐநூறு கிலோவில் அவைலபிள் இருக்குதுங்க வாங்கிக்கலாங்க இருக்குங்க நூல்கோலு கொடை மிளகா ப்ரொக்கோலி அந்த மாதிரியான டிஃப்ரண்ட்டான காய்கறிகளும் இங்கே இருக்குதுங்க ஆமாம்ங்க தக்காளி வெலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போய்ட்ருக்குதுங்க மற்ற காய்கறி எல்லாமே நார்மல் வெலை தான்ங்க ஆ சரிங்க எவ்வளோ எவ்வளோக்கு எந்தெந்த காய்கறி எவ்வளோ வெலை அப்டிங்கிறது நான் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேங்க ம் சரிங்க நீங்கள் ஓவர்ஆலா எந்தளவுக்கு பட்ஜெட்னு சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாங்க ம் சரி சரிங்க இப்போ அதிகமாக போனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கிலோ கணக்கில் அதிகமாக வாங்கும் போது அதில் வந்து நீங்கள் கொறைச்சு கூட அமௌண்ட்டு பே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் ஆடர் பண்ணிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிடுவோங்க ஆமாம் கா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷானது தான் அனுப்புவாங்க ஆ கண்டிப்பாங்க இன்னைக்கு ஈவ்னிங்க்குள்ளே நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுறோங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு அனுப்பிடுங்க எவ்வளோ கிலோ அப்படிங்கிற மாதிரி ஆடர் கொடுத்துருங்க ஆ தேங்க்யூங்க